கல்யாணம் இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வைக்கும் போது நமக்கு எது முக்கியம இல்லையோ தண்ணி ரொம்ப முக்கியம் இனி வர காலத்துலெலாம் தண்ணி தான் பெரிய போராட்டமாக இருக்குது அப்போலாம் தண்ணி வந்து லாரியில் கொண்டு வருவாங்க தெருவில் இருக்கறவங்கள்லாம் போய் லாரியில் பிடிச்சி குடத்துல பிடிச்சி குடிப்பாங்க அதுக்கப்புறோம் தண்ணிங்கிறது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சி இப்போ காஸ் கொடுத்து வாங்கிற நிலமைக்கு வந்துட்டோம் நம்ம கல்யாணோன்னு வைக்கிறப்ப தண்ணி நிறைய தேவைப்படுமா இல்லையா அப்போ தண்ணி வந்து லாரி தண்ணியில் கொண்டு வர சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை லாரி தண்ணி அன்றைக்கி அவைலபிளாக இல்லை அப்படினா டெம்ப்போலலாம் நிறைய வில்லேஜ்ஜஸ்லேருந்து வந்து இப்போ டெம்ப்போலலாம் டேங்க் மாதிரி ஏற்றிக்கிட்டு வந்து ஊற்றுறாங்க அது ஒரு ரெண்டு மூணு லோடு அடிச்சால் சரியாக இருக்கும் கல்யாணத்துக்கு இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே சரி அதுவும் இல்லையா நிறைய பேருக்கு அந்த தண்ணி கிணத்து தண்ணியாக இருக்கும் வெளிலேருந்து வர தண்ணியாக இருக்கும் ஒத்துக்காது அப்படிங்கறப்ப கேன் வாட்டர் இப்போலாம் நிறைய பேர் வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப கேன் வாட்டர் ஆடர் பண்ணிக்கலாம் கேன் வாட்டர் விச் இஸ் ஸோ பெஸ்ட் எல்லோருக்கும் அவைலபிளாக இருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் அதனால கேன் வாட்டர் ஆடர் பண்ணிக்கலாம் அதுலேயுமே இன்னும் பெஸ்ட்டு நம்ம பாட்டில் தண்ணியா வாங்கிக்கிறது இன்னும் நல்லது அவங்கவுங்க செப்ரேட்டாக ஒரு இலைக்கு ஒரு பாட்டல் தண்ணி ஒன்று வச்சுட்டோனு வெச்சுக்கோங்களேன் அவங்க அழகாக எடுத்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிட்டு பாட்டில் மூடி எடுத்துகிட்டு போயிருவாங்க இதில் தண்ணி வேஸ்ட்டே ஆகாது இப்போ சப்போஸ் தண்ணி இருக் டம்ளரில் தண்ணியெல்லாம் ஊற்றி வெச்சோனு வெச்சுக்கோங்களேன் தண்ணியெல்லாம் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படியே இருக்கும் தண்ணி கீழே ஊற்றி மேலே ஊற்றி எதுக்கு அதுவே அவங்களுக்குனு செப்ரேட்டாக ஒரு பாட்டல் வச்சுட்டா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க எடுத்துப்பாங்க குடிச்சுப்பாங்க மீதியை கூட கையோடய எடுத்துகிட்டு போயிருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வாட்டர் பாட்டல் இஸ் த பெஸ்ட் ஒன் ஐ திங்க் மற்றபடி புலங்கறத்துக்கு வேணால் லாரி தண்ணி கொண்டு வரலாம்